யோகாப்பயிற்சிலாம் தியானத்தின் பங்கு என்னன்னா தியானம் பண்ணும்போது நம்மளோடய அந்த நாள் தொடங்குறதும் அந்த நாள்ல இருக்கிற வேலை செய்கிறதும் பார்த்தீனா ஒரு அமைதியான அந்த என்ன சொல்கிறது ஒரு நிறைவான நாளாக அமையும் அது தியானம் பண்ணும்போது ரொம்பவுமே பார்த்தீனா மூளைக்கும் உடல் ரீதியாகவும் சரி எல்லாமே ஒரு ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் அமையும் அது தியானம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அது எல்லாமே இப்போ என்னது பண்ணனும்னா அது செஞ்சால் நல்லாயிருக்கும் அன்னைக்கி நாளும் அந்த வேலையும் நல்லாயிருக்கும் நான் அது பண்ணியிருக்கேன் நான் டிப்ளமோ படிக்கும்போது காலைல ஃபர்ஸ்ட்டு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கனா கண்ணை மூடிகிட்டு ஒரு ரெண்டு நிமிடம் தியானம் பண்ண சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் அது ரொம்பவும் நல்லது அது பண்ணனும் தொடர்ச்சியாக பண்ணனும்